ஹலோ சார் நாங்கள் வந்து விவசாயிங்க சார் ஆ எங்கள் விவசாய நிலம் ஒரு அஞ்சு ஏக்கரு வைச்சிருக்கேன் மஞ்சள் போடலான்னு நெனைச்சிட்ருக்கேங்க சார் இப்போது வந்து எந்தெந்த சீசனில் வந்து மஞ்சள் போடலாம் என்ன ரகம் போடலான்றத கொஞ்சம் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் கொஞ்சம் கைனியை ரெடி பண்ணி வைச்சிப்பேங்க சார் கொஞ்சம் சொல்கிறிங்களா

ஓகே ம் ஓகே ஆ பெரிய அஞ்சு கலப்பைய வைச்சி நல்லா உழுதுட்றேங்க சார் ஆ

ஆமாம் சார் ஆமாங்க சார் ஒரு நம்மளுதே வந்து ஒரு பத்து கால்நடை வைச்சிருக்கேங்க சார் அதுவே வந்து எரு நம்மக்கிட்டேயே இருக்குது சார் நம்ம எப்பையுமே மாட்டு சாணந்தான் நான் வந்து உரம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுவே நான் வைச்சிருக்கேன் லோடு ஒரு அஞ்சாறு லோடு இருக்குது அதில் அப்பப்போ கொட்டிடுறேன் நான் அப்புறம் வேறு என்ன முறைகள் பயன்படுத்தணும்

ஆ

சரி வெரைட்டி வந்து என்னென்ன இருக்குதுங்க மஞ்சளில் ஆ அப்புறம் அந்த கிருஷ்ண வெரைட்டிலாம் இருக்குதுங்களா கிருஷ்ண வெரைட்டிலாம் இருக்குதுங்களா ஆ அது கொஞ்சம் அது வந்து நல்லா கெழங்கு நிறையா இறங்கும் நானும் கொஞ்சம் ஒரு பத்து விவசாயிங்க விசாரித்து பார்த்தேன் நல்லா வந்து அந்த நாம்பு நல்லா கெழங்கு நல்லா இறங்கி நல்லா எடையும் எங்களுக்கு நல்லா விவசாயம் சேர்ந்து வருது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதெல்லாம் இருக்குதுங்களா ஆ ஆ சரி சரி சரி சப்போஸ் பூச்சி அடைஞ்சிருச்சுன்னா அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு நான் ஒரு வித்தியாசமான முறையை பயன்படுத்துகிறேன் அது உங்களுக்கு ஓகேவான்றதை சொல்கிறிங்களா இப்போது வந்து மாட்டு கோமியம் இருக்குது இல்லைங்களா மாட்டு கோமியத்தை எடுத்து வைச்சிருந்து அதில் வேப்பம் எலை வேப்பங்கொட்டை சுண்ணாம்பு எருக்கம் எலை இதெல்லாம் போட்டு ஒரு பத்து நாள் ஊற வைச்சிருவேன் ஊற வைச்சி இப்பப்போ பூச்சி எல்லாமே தாக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படியே கொண்டு போய் தெளித்து விட்டுருவேன் தெளித்து விட்டால் அது மற்ற தெளிஞ்சிடும் அதனால் அந்தமாதிரி யூஸ் பண்ணுறேன் சரி சரிங்க எல்லா இதில் செய்யலாமா மஞ்சள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா அதை தான் கேக்கலாம்னு சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் நான் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே உங்களை வந்து பார்க்குறேங்க சார் ஓகே தேங்க்யூ சார் ம்